ஆமாம் மேம் நான் வந்து ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பழனி சாமி ராஜா பேசுகிறேன் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் பிஎஸ்சி ஃபைனல் இயர் மேம் பிஎஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மேம் வந்து என்னோட ஐடி கார்டை நேற்று மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் ஐடி கார்டு வித்து அக்ஸஸ் கார்டு நான் எங்கே பேக்கில் தான் வைச்சிருந்தேன் க்ரௌண்டில் விளையாடின்னு இருந்தபோது மிஸ் ஆகிடுச்சி மேம் அதான் இப்போ ஆஃபிஸ் ரூமில் மேம் அதான் மேம் அது டெம்பரரி ஐடி கார்டை ஆஃபிஸ் ரூமில் கேட்டேன் அதெல்லாம் கொடுக்கமுடியாது நீங்கள் ப்ரின்ஸ்பால் மேடத்த பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க ஆ பர்மனண்ட் ஐடி கார்ட் தான் கொடுப்போம் வித் அக்ஸஸ் கார்டோடு தான் வரும் ஏன்னா இன்னும் ஒன் மந்த் தானே இருக்குது சரி டெம்பரரி ஐடி கார்ட் கொடுப்பாங்கன்னுக் கூட கேட்டு

ஆமாம் மேம் ஆமாம் ஆமாம் மேம் நியூ ஐடி கார்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க நியூ ஐடி கார்டுனா நீங்கள் ப்ரின்ஸ்பால் மேடம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் ஐடி கார்டு இது பண்ணுவேன் ஃபார்ம் கொடுப்பேன்னாங்க மேம் அதான் எவ்வளோ மேடம் ஐடி கார்டு இப்பயே வாங்கணும்னா அப்புறம் சீக்கிரத்துல மேம் நேற்று க்ரௌண்டில் தான் விளையாடிட்டு இருந்தேன் மேம் க்ரௌண்டில் விளையாடிட்டு இருந்தேன் நான் ஐடி கார்டை பேக்கில் தான் வைச்சிட்டு விளாண்டேன் நான் வந்து பேக்கை பார்த்தா ஐடி கார்டை காணோம் எல்லாமே இருக்குது ஆனால் ஐடி கார்ட் மட்டும் மிஸ்ஸாகிட்டு ஐடி கார்டு ஆக்ஸஸ் கார்டு எதுவுமே காணோம் டேக்கு எல்லாமே மிஸ்ஸாகிடுச்சி மேம் எக்ஸ்ட்ரா ஆ பார்த்தேன் பார்த்தேன் மேம் பார்த்தேன் மேம் கிடைக்கல மேம் இது மார்னிங் பார்த்தேன் நான் அதான் பசங்கட்டேயும் எல்லார்ட்டேயும் கேட்டேன் வேறு யாராவது மாற்றி எடுத்துட்டு போய்ட்டாங்களான்னு கேட்டேன் அது கிடைக்கல மேம் கிடைக்கல இல்லை நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலக்கூட நான் எதுவுமே தொலைச்சதே கிடையாது மேம் அது மாதிரி எந்த ஒரு பொருளும் தொலைக்கமாட்டேன் ஒரு பேனா பென்சிலைக்கூட தொலைக்கமாட்டேன் இது பேக்கில் வைச்சிருந்த பொருளை யாரோ எடுத்துவிட்டாங்க நான் விளையாட போகக்குள்ள பேக்கிலேருந்து யாரோ எடுத்திருக்காங்க யார் எடுத்தாங்கன்னு தெரில மேம் இது யாருன்னு ம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே ஓகே சரிங்க மேம் ஃபைவ் ஹண்ட்ரடா மேம் ஃபைவ் ஹண்ட்ரடா மேம் அது

சரிங்க ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் மேம் மேம் அது ஓகே தான் மேம் சரி இப்போ அமௌண்ட்டு கட்டிவிட்டு ஃபார்ம் வாங்கிட்டு வந்து நான் வந்து பார்க்குறேன் மேடம் உங்களை நான் வந்து பார்க்குறேன் மேம்

ஓகே ஓகேங்க ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ